நான் வந்து சமீபத்தில் ஒரு ஸ்குரு டிரைவர் மாதிரி வாங்கினேன் அது சொந்த யூஸ்சுக்கு வாங்கினேன் அது இப்போ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இதாக இருக்குது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது யாராது சொன்னால் நான் போய் ரெடி பண்ணி கொடுத்துருவேன்